சார் வணக்கம் கிருபாகரன் பேசுகிறேன் சார் ஏற்கனவே சொல்லிருந்தோம்ல இந்த டூர் போகிறதுக்கு அதான் சார் இந்த மார்ச்சு நாலு போகலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் ஆ ஆமாங்க சார் அதான் ஒரு சைலோ அல்லது இனோவா எதாவது ஒன்று ஒரு ஏழு பேரு போகிறோங்க சார் கரெக்டாக குற்றாலம் வரைக்கும் போயிட்டு வர்றது தாங்க சார் ஆ பார்த்து சொல்லுங்க சார் கொஞ்சம் சார் அப்போல்லாம் ஒரு அஞ்சு ஆறு வருடத்துக்கு முன்னாடி எட்டு ரூபாய்க்கு ஓட்டிட்டு இருந்தாங்க சார் இப்போல்லாம் பதினஞ்சி ருபாய் வரைக்கும் ஓட்டுகிறாங்க நீங்கள் இருபது ருபாய் கேட்குறிங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் சார் சார் ஒரு ஒரு பதினாறு பதினேலுனா ஓகே சார் இருபது இருவத் ரெண்டெல்லாம் ரொம்ப அதிகம் சார் இத்தனைக்கும் ரெகுலராக போகிறோம் நான் உங்கள் முன்னாடி இப்போ வேற ஒருத்தரை கேட்டுட்டு ரேட்டை கொறைச்சிட்டு நான் அவங்கள்ட்ட போக மாட்டானா சார் நம்ம உங்ககிட்ட சர்வீஸ் பிடிச்சிருக்குது நீங்கள் அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன் கொஞ்சம் பாருங்க சார் இல்லை நாலாம் தேதி தான் சார் அதெலலாம் இந்த டேட்டே எதுவுமே ஜேன்ஐஸ் இல்லை அதே நாலாம் தேதி தான் போகிறோம் நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க சார் எனக்கு ரேட்டு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க கிலோ மீட்டருக்கு பதினஞ்சி ருபாய்னா பார்க்கலாம் சார் எப்படியும் உங்களுக்கு அப்பனு டவுன் ஒரு நானூறு வந்துச்சின்னா கூட நானூறு நானூறு எட்நூறு வருங்க சார் ஒரு கிலோமீட்ரு பாஞ்சி ருபாய்னா அப்பனு பாருங்க சார் இருபதுலாம் ரொம்ப அதிகங்க சார் ஏசி என்னங்க சார் பண்ணுறோம் ஏசியை நான்ஏசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் பாருங்க சார் ஏன் சார் ஃபுல்லாவே நம்ம ஏசி போட்டால் இருப்போம் பதினஞ்சின்னா பண்ணிக்குடுங்க சார் நாலாம் தேதி ஒரு விடியகாலைல ஒரு நாலு மணிக்கு ப்ளான் பண்ணலாங்க சார் நால்ரைக்கு கிளம்பிர்லாம் ம் சார் ட்ரைவருக்கு நீங்கள் என்ன கேட்கிறிங்களோ எல்லாமே ஃபுட்டில் இருந்து பேட்டாலேருந்து எல்லாம் கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நம்மளுக்கு நம்பிக்கையானவங்களாம் பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வரணும் சார் அவ்வளோ தான் நம்ம பாலிசி அதுதான் பார்த்து கொஞ்சம் சொல்லுங்க சார் பார்த்து சொல்றிங்களா சார் ஒரு பதினைஞ்சி சார் அந்த பதினஞ்சின்றது சரி பாத்தினாரோட வச்சிக்கலாங்க சார் நான் ட்ரைவருக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணி கொடுத்துட்றேன் எனக்கு அதெல்லாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார் ஓகே சார் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ நான் உங்களுக்கு மூணாந்தேதி கால் பண்ணிடுறேன் சார் மூணாந்தேதி மார்னிங்கே உங்களுக்கு கால் பண்ணிடுறேன் அட்வான்ஸ் கொடுக்குறதுனாலும் கொடுத்துட்றேன் ஓகே ஓகே தேங்க்யூ